நான் வந்து ஒரு ஒன் சைட் லவ்வா வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டுருந்தேன் அந்த பொண்ணை பார்க்குறதுக்காகவே நான் வந்து தனியாக வந்து போனேன அவங்க வீடு இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் அப்போது வந்து எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நான் வந்து ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ ஹண்ட்ரெட் ரூபீஸ்க்கு வந்து இரநூறுவாய்க்கு பெட்ரோல் அதில் வந்து போட்டுட்டு இங்கேருந்து போனேன போகும் போது இந்த திருக்கோவிலூர் போனவுடனே வந்து என் வண்டி வந்து நின்றுடுச்சி பெட்ரோல் இல்லாமல் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்கலாம்ன்னு போனால் பெட்ரோல் இல்லாமல் நான் வந்து வேற வழியில்லாமல் ஏன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நூறுபாக்கு பெட்ரோல் போட்டுட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் இதுதான் வந்து நான் தனியாக போன என்னுடய அனுபவம் இருக்குது அப்புறம் அங்கேருந்து வரும்போது அந்த பிரிட்ஜ்ஜி அந்த அங்கேருந்து திருக்கோவிலூரில் பிரிட்ஜ்ஜிருக்கும் அங்கேருந்து கீழே வந்து தென்பண்ணை ஆறுகளிருக்கும் அந்த தென்பண்ணை ஆறு பிரிட்ஜி மேல ஏறிட்டு அந்த உலகளந்த பெருமாள் கோயிலை பார்க்க கோபுரம்லாம் பார்க்குறத்துக்கு கொஞ்சம் அழகாவேயிருக்கும்